வணக்கம் சார் இங்கே ஸ்கூலில் வந்து அட்மிஷன் முடியலங்களா இல்லை அட்மிஷன் போய்கிட்ருக்குங்களா சார் டென்த் சேர்க்கணும் டென்த்துக்கு எதுனால் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா இல்லை நீங்கள் அப்படியே அட்மிஷன் போட்டுக்கிறீங்களா மார்க் வந்து ஃபோர் சிக்ஸ்ட்டி

எனக்கு மேக்ஸ் க்ரூப் வேணும் ப்ளஸ் ஒன் சேர்க்கணும் அதனால் மேக்ஸ் க்ரூப்பு கிடைக்குங்களா இல்லை அதுக்கு எண்ட்ரன்ஸ் ஃபோர் சிக்ஸ்ட்டி எண்ட்ரன்ஸ் எதுனால் முன்ன வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில்தான் படித்தோம் சரி இப்போ வந்து இந்த உங்கள் ஸ்கூல் கேள்விப்பட்டு சரி இந்த வருஷம் இங்கே சேர்க்கலாம் அப்படின் சொல்லிட்டு வந்திருக்குறோம் ம் ம் ஃபீஸ் டீடெயில்ஸ் மேடம்

ஹாஸ்டலில் இருக்குதுங்களா ஹாஸ்டலேயே ஸ்கூல் ஹாஸ்ட்டல் தனியானால் ஹாஸ்ட்டலுக்கு எவ்வளோ பீஸு ஆ அதே மாதிரி ஸ்கூல் பீஸ் எவ்வளோ அப்படின்ட்டு டீடெயில்ஸ் இப்போ நாங்கள் ஆபீஸ்சில் வாங்கிகிட்டுமா இல்லை நீங்களே சொல்கிறீங்களா ஆ சொல்லுங்க ஆ

ம் இல்லை அது இல்லை எக்ஸ்ட்ரா எதனால் எக்ஸ்ட்ரா கிளாஸ் பண்ணுறீங்களா அதுக்கு எதனால் தனியாக பே பண்ணுங்களா இல்லை அதுக்கெலாம் தேவை இல்லைங்களா ம் ஓகே ஓகே ஆ

ஓகே மேடம் ஓகே தேங்க் யூ நாங்கள் வரோங்க ம்